இப்போ வந்துங்க நான் முதல் முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா வந்து தறி நெய்வாருங்க அப்போ வந்து தறி மேலே ரேடியா இருக்குங்க முதல்லேலாம் வச்சுருப்பாங்கள்ல பழைய காலத்து ரேடியா அதில் பாட்டு செய்தி எல்லாம் வாசிப்பாங்க அதெலாம் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதில் பாட்டு கேட்குறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க நான் ஸ்கூல் போகும்போது கொஞ்ச நேர கேட்பாங்க அப்புறம் மத்தியான அப்பெலாம் லஞ்சுக்கெல்லாம் வீட்டுக்கு தான் வருவேன் பக்கத்தில் தான் ஸ்கூலு அப்போ வந்து செய்தியெல்லாம் வாசிப்பாங்க அது ரொம்பவுமே நல்லா இருக்குங் ஆல் இந்தியா ரேடியோன்ட்டு அந்த மாதிரி இதெலாம் வச் வச்சு கேட்பாங்க அது கேட்குறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதில் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ரேடியோ கேட்டுக்கே எனக்கு கேட்டு கேட்டு எனக்கு ரொம்பவுமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுங்க ரொம்பவுமே ஈர்க்க ஈர்க்கப்பட்டிருச்சுங்க எனக்கு